எனக்கு நாமகிரி பேட்டையில் அலைன்ஸ் பார்த்தாங்க அப்புறம் அலைன்ஸ் பார்த்தோன ரெண்டு வீட்டுக்கும் பிடிச்சிருந்துச்சு சரின்னு ஓகே சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க அப்புறம் நிச்சயத்துக்கு மொதல் நாள் வந்து நாமக்கலுக்கு இந்த நகை இது கல்யாணத்துக்கு வேண்டிய திங்க்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போனோம் போயிட்டு வந்து ஈவினிங்கே அப்புறம் எங்கள் மாமா பையன் வந்து என்ன தான் கட்டிக்கணும் அப்படின் சொல்லி என்கிட்ட வந்து சண்டை கட்டிக்கிட்டுருந்தாங்க எங்கள் அப்பா அம்மாக்கு அந்த விஷயம் தெரியாது ஒன்று எனக்கு என்ன பண்ணுறதுன் தெரியல எங்கள் பக்கத்து வீட்டு அக்காகிட்ட நான் கேட்டேன் என்னக்கா பண்ணட்டும் அப்படின் சொல்லிவிட்டு கேட்டேன் அந்த அக்கா இல்லை அவங்க மாமா பையன் கூடவே போ உங்களுக்கு தெரிஞ்ச இடம் தான் அப்படின் சொல்லி சொல்லிட்டாக அப்புறம் அன்றைக்கே எங்கள் ஊரில் ஒரு அண்ணா பக்கத்து வீட்டு அண்ணா இறந்துட்டாங்க அந்த அண்ணா எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி தான் சுடுகாடு இருக்குது அங்கே தான் அந்த அண்ணா எரிச்சுட்டுருந்தாங்க அந்த அண்ணன் உடனே எங்கள் மாமா பையன் வந்து அங்க பக்கத்தில் நின்றுட்டு நீ வரலைன்னா நான் இதில் குதித்து இறந்துருவேன் அப்படின் சொல்லி மிரட்டுனாங்க நானும் பயந்துகிட்டு என்ன பண்ணுறதுன் தெரியல அன்றைக்கி நைட்டே எங்கள் மாமா பையன் கூடையே நான் போயிட்டேன் அப்புறம் விடிஞ்சோனே உங்கள் அவங்க அக்கா வந்து உங்க அப்பா இறந்துட்டாங்க வந்து என்னென்னு கேள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்புறம் எங்கள் அப்பா இறந்துட்டாங்கன்னு சொன்னோன்னவே நான் கிளம்பி வந்ட்டேன் அன்றைக்கி நைட்டு வந்து அவங்க பெரியம்மா வீட்டில் தான் இருந்தோம் காலையில் அவங்க என்ன கூப்பிட்டோனே நான் கிளம்பி வந்ட்டேன் வந்த உடனே அந்த நிச்சியம் பண்ணுறதுக்கு விடிஞ்சோடனே நிச்சயம் பண்ணுறதுக்கு அவங்களும் வந்ட்டாங்க அவங்களும் இல்லை என்ன தான் கட்டிக்கணும் நான் தான் நிச்சயம் பண்ணிட்டு போகன்னு எல்லாம் ஊரில் ஊரில் இருக்கிறவங்கலாம் வந்ட்டாங்க அப்புறம் அவங்க ஊர்க்காரவங்களும் லாரி ஃபுல்லாக வந்ட்டாங்க அப்புறம் இவங்களும் கோனூர் காரங்களும் இங்கே வந்ட்டாங்க ரெண்டு பேருத்தையும் நிற்க வச்சுட்டு என்ன கேட்குறாங்க இப்போ யாரை தான் கட்டிப்ப அப்படின் சொல்லி கேட்குறாங்க ஊர் பெரியவர்கள்லாம் நிற்க வச்சு கேட்டாங்க நான் வந்துவிட்டு நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்களோ அந்த முடிவு தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை உங்களோடய முடிவில் தான் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னாங்க நான் எங்கள் அப்பா சொன்ன மாதிரியே மாமா பையன் கூடையே போயிடுறேன் அப்படின் சொல்லி நான் முடிவெடுத்தேன் உடனே அந்த மாப்பிள வீட்டுக் காரங்க என்ன பண்ணாங்கன்னால் எனக்காக இவ்வளோ செலவாயிருக்குது இவ்வளோ பண்ணியிருக்கேன் அதெலாம் எனக்கு திருப்பி கொடுங்க எனக்கு செலவான காசெல்லாம் நீங்கள் கொடுங்க அப்படின் சொல்லி சொன்னாங்க உடனே எங்கள் மாமா வீட்டுக்காரங்க வந்து அந்த அமௌண்ட் எல்லாம் கட்டிகிட்டு என்ன கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த மாப்பிள வீட்டு காரங்க வந்து என்ன நிற்க வச்சு கேட்டாங்க இல்லை என்ன தான் கட்டிக்கணும் உங்கள் மாமா பையன் கூட போனால் கூட பரவாயில்லை நீ என்ன தான் கட்டிக்கணும் அப்படின் சொல்லி சொன்னாங்க நான் வேண்டாம் அப்படின் சொல்லி அழுதுகிட்டு நின்றுட்ருந்தேன் என்ன கட்டிக்கணும் ஆனால் இப்போது கண்டிஷன் போடுவேன் அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் அங்கே எங்கள் ஊருக்கெல்லாம் நீங்கள் வரணும் அப்படின் சொல்லி சொல்லிவிட்டாங்க அப்புறோம் எங்கள் அப்பாரு வந்துட்டு இப்போயே கண்டிஷன் போடுறீங்க பின்னாலெலாம் ஏ என் பொண்ணு கொடுமை படுத்துவீங்க அதனால் வேண்டாம்னு சொல்லி எங்கள் அப்பாவும் முடிவாக சொல்லிவிட்டாங்க இல்லை எங்கமா அவங்க மாமா பையனையே கல்யாணம் பண்ணிக்கட்டும் அப்படின் சொல்லி முடிவாக சொல்லிவிட்டாங்க அப்புறமேலு இதை இதெலாம் எங்கள் வீட்டுக்காரு அவங்கலாம் போய் அந்த ஆன செலவெல்லாம் கொடுத்துட்டு கல்யாணத்துக்கான செலவெல்லாம் எவ்வளோ ஆச்சோ அந்த இத அமௌண்ட்டை கொடுத்துட்டு என்னை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க